ஆ வாங்க என்ன வேணும் எத்தனை கிலோ என்ன அரிசி எந்தமாரிக்கி பார்க்குறீங்க பாஸ்மதி இருக்குது பொன்னி இருக்குது ஆ புழுங்கல் அரிசி இருக்குது பச்சரிசி இருக்குது உங்களுக்கு எந்த அரிசி வேணும் பத்து கிலோவா

ஆ ஆ ஆ தொண்ணூறு ரூபா போடுறோம் நீங்கள் பண்டிகைன்னு சொல்றதுனால் உங்களுக்கு எழுபது ரூபா போட்டுக்கிறோம் ஒரு கிலோ ஆமாம் அதனால தான் நான் அதனால தான் அதனால தான் நான் உங்களுக்கு கம்மி பண்ணியே தரேன் நீங்கள் புது கஸ்டமராக இருக்கீங்கன்னு தான்

ஆ கரெட்டாகருக்கு இந்தாங்க பாக்கி வாங்கிட்டு போங்க பாக்கி வாங்கிட்டு போங்க கரெட்டாக இருக்கா